எனக்கு பிடிச்ச படம் பார்த்திங்கனா பிடிச்ச ஹீரோ ரஜினிகாந்த் தான் ரஜினிகாந்த்தோடய எல்லா படமும் ரொம்ப பிடிக்கும் அவர் ஆரம்பத்தில் நாங்கள் ரஜினிகாந்த் படம் வந்து எப்போயுமே முதல் நாள் காட்சி போய் பார்த்துடுவோம் எப்போயுமே அதை தவறவிட மாட்டோம் கண்டிப்பாக நாங்கள் போய் முதல் காட்சியை பார்த்துடுவோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் முதல் படம் பார்த்த படம் பார்த்திங்கனா ராகவேந்திரா படந்தான் நாங்கள் பார்த்தோம் ராகவேந்திரா பார்த்தோம் எல்லா படமே நாங்கள் தியேட்டரில் தான் பார்த்தோம் பாஷா படம் படையப்பா படம்லாம் இன்னும் நல்ல கதைக்குள்ளயே இருக்குது நல்லா நடிச்சிருப்பாரு ரஜினிகாந்த் அந்த மாதிரி ஸ்டைலு ஃபைட் சீக்குவென்ஸு டான்ஸு எல்லாமே மறக்க முடியாத சீன்ஸாக இருக்கும் அதேமாதிரி அந்த படையப்பாவில் அந்த நீலாம்பரியை பார்க்கும்போது அவர் ரஜினி அந்த ஷால்வை இது பண்ணி மூஞ்சியில் கீழே வரவச்சு அவர் உக்காருவாரு அந்த சீன்லாம் எப்போவுமே மறக்கமுடியாத சீனாக இருக்கும் நல்லா பயங்கரமாக மியூசிக்கும் இருக்கும் அந்த படம் மட்டும் மறக்கவே முடியாது அடுத்து தளபதி படம் மோகன்லால் கூட பண்ணியிருப்பாரு அதுவும் நல்லா இருக்கும் படம் ஃப்ரண்ட்ஸு சாங்கில் இன்னமும் ஓடிகிட்டுதான் இருக்குது ட்ரெண்டிங்கில் போயிட்டுதான் இருக்குது அந்த படத்தை அந்த பாட்டு நண்பன் பாட்டுனால் ஃபஸ்ட்டு ஓடுற பாட்டு அதுமட்டுந்தான் அப்புறம் பாபாவும் ரொம்ப பிடிக்கும் பாபா பாட்டும் நல்லா இருக்கும் பாபா படத்தலாம் அதுவும் தியேட்டர் முதல் நாள் காட்சி ஒவ்வொரும் ரஜனி படத்துக்கும் முதல் நாள் காட்சி போய்விடுவேன் ஒவ்வொரு முதல் நாள் காட்சிக்கும் எதனா பிரச்சனை ஆயிட்டுதான் வீட்டுக்கே வருவோம் அந்த படத்துலலாம் கை நசுக்கிட்டு வீட்டுக்கே வந்துருக்கேன் அதுமாரி நிறைய படத்துக்கு ரஜினிகாந்த் படத்துக்குலாம் அந்தமாதிரி போனால் காலைலே போய் முதல் நாள் காட்சி மொதல் படம் பார்த்துடுவேன் ரஜினியை அந்த அளவுக்கு பிடிக்கும் எனக்கு தளபதி படையப்பா பாபா நிறைய படம் சொல்லிகிட்டே போகலாம் நிறைய படம் பண்ணியிருக்கார் ரஜினிகாந்த் லிஸ்ட் எடுத்தால் போயிகிட்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கனா எனக்கு ரஜினிகாந்துக்கு அப்புறம் அஜித் அஜித் சார் ரொம்ப பிடிக்கும் அஜித் சார் படமும் முதல் நாள் காட்சி கண்டிப்பாக அவர் பேஸிக்காக நடிப்பில் மட்டும் இல்லை அவர் பேஸிக்காக ரொம்ப ஜென்டில்மேன் அவர் படம் எல்லாமே நான் விரும்பி பார்ப்போம் அஜித் வந்து தீனா படம் நல்லா நடிச்சிருப்பார் சைலண்டாக அவர் தீனா படத்தில் இருந்து அஜித் சார் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு டான்ஸ் பண்ணலன்னாலும் அவர் நடக்கிற ஸ்டைலே நல்லா இருக்கும் அதேமாதிரி ஃபைட் சீக்குவென்ஸும் நல்லா இருக்கும் டான்ஸ் அவர் அவர் கம்மிதான் பட் அவர் இந்த முறைக்குற சீன்ஸ்லாம் பார்த்தாலே சூப்பராக இருக்கும் எனக்கு பில்லா படம்லாம் ரொம்ப பிடிச்சிச்சி பில்லா படம்லாம் அந்த கோட் சூட் போட்டு வந்து கேங்ஸ்டராக அந்த சீன் நல்லா இருந்துச்சி இன்னமும் அந்த படத்தை பார்ப்பேன் அது நல்லா இருக்கும் அந்த படம் பார்க்குறதுக்கே அதுக்கு அப்புறம் அந்த ஹெலிகாப்டர் சீன்ஸ்லாம் டூப்பே இல்லாமல் நடிப்பார் எந்த ஒரு மோஸ்ட்டாக டூப்பே இல்லாமல்தான் நடிப்பாரு டூப் போட்டால் அவருக்கு பிடிக்காது அவரே ஓனாக எல்லா சீக்வென்ஸும் பண்ணுவாரு ஷூட்டிங்கில் நிறைய ஸ்பாட்டில் அவருக்கு அடிப்பட்டுருக்கு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க மூவிஸில் மட்டும் ஹீரோ இல்லை அவர் ஃபேமிலிலியும் ஒரு நல்ல ஹீரோவாக இருந் இருந்திருக்கார் அவர் ப்ரோபெஷனலாக நல்ல கேரியர்ஸ்லான் மூவ் பண்ணறார் அஜித் சாரை ரொம்ப பிடிக்கும் அஜித் சார் ஃபஸ்ட்டு ரஜினி சார்க்கு அப்புறம் அஜித் சார் தான் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேருக்குமே எப்போயுமே முதல் நாள் காட்சிக்கு கண்டிப்பாக தவறாமல் போய் பார்ப்போம் படம் பிடிச்சிருந்தோனே அப்புறமா நாங்கள் வீட்டில் இருந்து எல்லாரும் கும்பலாக போய் ரெண்டு மூணு நாள் கழிச்சோடனே நாங்கள் கும்பலாக போய் படத்தை பார்ப்போம் எங்கள் வீட்டில் எல்லாருமே ரஜினியும் அஜித்தும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கனா அஜித்துதான் ரீசெண்டாக இப்போது மூவீஸ்லாம் கொஞ்சம் கம்மியாச்சு ஆனால் எப்போது மூவிஸ் எப்போது படம் வரும் நாங்கள் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டுருக்கோம் பில்லாலாம் மறக்கமுடியாத படமாகதான் இருக்கும் ரஜினிதும் பில்லா இருக்குது அஜித்டேயும் பில்லா இருக்குது ரெண்டு பேரும் பில்லாவும் ரொம்ப பிடிக்கும் அந்த படத்தை பில்லா மியூசிக்கு அந்த சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் தலைவர் சொல்லவே தேவையில்லை எல்லா படமே அண்ணாமலை படம்லாம் இந்த அதான்டா இதான்டா அருணாச்சலம் நாந்தான்டா அந்த பாட்டுக்குலாம் செம்மையா இருக்கும் மியூசிக்கு சாங் கேட்கும் எப்போ கேட்டாலும் சாங்க்ஸு ரஜினி படத்தில் எப்போயுமே ஆரம்ப இதில் ஒரு ஃபஸ்ட்டு மொதல் பாட்டு வந்து பார்த்திங்கனா எஸ்பிபி தான் பாடுவார் அப்போதுலேருந்து அதே தான் எஸ்பிபி பாடுகிற பாட்டுக்குள்ளயே ஒருமாதிரி நல்லா ரொம்ப தைரியமாக நல்லா இருக்கும் கேட்குறதுக்கே அந்த மியூசிக்கும் நல்லா இருக்கும் ஒருமாதிரி புத்து புத்துணர்வு ஏற்பட்ட மாதிரி இருக்கும் எனெர்ஜிடிக்காக இருக்கும் அந்த சாங் கேட்குறதுக்கே அதான்டா இதான்டா அருணாச்சலம் நாந்தான்டா ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் நாலும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் அந்த சாங்லாம் இன்னமும் ரஜினி பாட்டுனால் அந்த பாட்டுதான் பயங்கரமாக ஓடும் எல்லா இடத்துலியுமே ரஜினி சாங் ப்ளே பண்ணால் நல்ல ஒரு கூஸ்பம்ப்ஸ் மூமென்ட்னு சொல்லலாம் அந்தமாதிரி அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ரஜினி பாட்டு ரஜினி பாட்டுலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்போ வண்டி எடுத்தாலும் ரஜினி பாட்டுதான் எதுனா ஒரு சோகத்தில் இருந்தால் கூட ரஜினி பாட்டு அந்த அதான்டா இதான்டா அருணாச்சலம் அந்த சாங் கேட்டேன்னால் ரொம்பவே நல்லா ரிலீஃப் ஆகிடும் ப பாட்டு நிறைய கேட்பேன் எஸ்பிபி பாட்டு ரஜினி சார் கூட மொதல் பாட்டு வந்து அந்த பாட்டு மட்டுந்தான் எப்போயுமே நிறைய கேட்பேன் அதுதான் நல்லா பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு